கர்மவீரர் காமராஜர் கலைஞர் கருணாநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகாகவி பாரதியார் பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்